இந்தியாவின் வரலாறு என்ன இன்று நமக்குத் தெரிந்தபடி அது எப்படி நாட்டை வடிமை வடிவமைத்துள்ளது உங்களுக்கான பெருமைக்குரிய வரலாற்று தருணம் எது சுதந்திர இயக்கத்தில் நீங்கள் விரும்பும் சில விதிவிலக்கான தலைவர்களை குறிப்பிட முடியுமா ஹா இந்தியாவின் வரலாறு என்னன்னா அது வந்து ஒரு துணை கா கண்டமாக இருக்குது ஆவ் அது வந்து ஒரு சமுதாயத்தை வந்து பொறுத்திருக்குது அப்புறம் வந்து அப்புறம் வந்து சமுதாயத்தை பொறுத்திருக்குது அதோடய வடிவமைப்பு வந்து பெருமைக்குரிய வரலாற்று தருணம்னால் சுதந்திரம் தான் சுதந்திர இயக்கத்தில் வந்து நீங்கள் விரும்பும் சில விதிவிலக்கான தலைவர்கள்னால் மகாத்மா காந்தி தான் மகாத்மா காந்தி நேதாஜி நே நேதாஜி இவங்களாம் வந்து சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடினாங்க மகாத்மா காந்தி வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எண்நூத்தி அறுபத்தி ஒன்போதுல வந்து பிறந்துருக்கார் அப்புறம் வந்து மகாத்மா காந்திக்கு வந்து பதிமூணு வயசில் வந்து கல்யாணம் ஆகுது அப்புறம் வந்து மா காந்திக்கு வந்து நாலு ஆண் பிள்ளைகள் மணின்லால் அப்புறம் வந்து தேவதாஸ் அப்புறம் வந்து ம இன்னும் ரெண்டு பிள்ளைங்கள் இருக்காங்க ஆண் பிள்ளந்தைங்க ரெண் நாலு பேர் மொத்தம் அப்புறம் வந்து நேதாஜி இவங்களாம் வந்து சுதந்திரத்துக்காக போராடியிருக்காங்க சுதத்திரத்துக்காக போராடின தலைவரை விட நிறைய தலைவர்கள் இந்தியாவ்ல் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கார் அண்ணல் அம்பேத்கார் அப்புறம் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து பிறந்துருக்காரு அப்புறம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவரெலாம் வந்து ஸ்கூலில் வந்து நிறைய திட்டம் கொண்டு வந்துருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர்னால் ஒரு பெரிய முதலமைச்சராக கூட இருந்தவர் இந்தியாவில் வந்து வரலாறு வந்து என்னான்னா அது வந்து ஒரு துணைக்கண்டத்தின் சமுதாயம் அவர் தம் சமுதாயம் வந்து இருக்குது அதனால தான் வந்து வரலாறு வந்து பெருமை மிக்கதாக இருக்குது அப்புறம் வந்து தலைவர்கள் மத்தியில் வந்து காந்தி தன் காந்தியின் பெருமை காந்தி வந்து தனது சு அந்த இது வந்து தன் நாட்டின் சுதந்திரத்துக்காக உயிரையே விட்டிருக்காரு ஆனால் சுதந்திரத்துக்காக உண்ணாவிரதம் எடுத்து அநீதியில் வந்து அப்புடின்னா சண்டை போடாமல் ஒரு அமைதியாவே இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனா அது வந்து காந்தின்னு சொல்லிட்டு சொல்லிட்டிருக்காங்க அது வந்து ஒரு பெருமை மிக்கவேன விஷயம் அப்புறம் வந்து சில விதிவிலக்கான தலைவர்கள் தலைவர்கள்னால் தலைவர்கள்னாலே நிறைய தலைவர்கள் இருக்காங்க காந்தி நேரு அம்பேத்கார் நேதாஜி அப்புறம் நிறைய நிறைய வராங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து தலைவர்கள் அவ்வளோதா இல்லை இருந்தாலுமே பழைய தலைவர்கள் வந்து இறந்தாலும் இன்னும் நம்ம மனசில் இருப்பாங்க அந்தமாரி தலைவர்களுக்காக தான் இந்த இந்த வந்து அந்தமாதிரி தலைவர்களால் தான் இந்த இந்தியாவின் வரலாறே உருவாச்சு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னால் சுதந்திரம் கிடச்சது தான் சுதந்திரம் கிடச்சது தான் பெருமைக்குரிய வரலாற்று தருணமாக இருக்குது இன்னும் அந்த சுதந்திரம் இல்லைன்னா இன்னும் நம்ம அடிமையாகவே இருந்திருப்போம் அடிமையாக வந்து வெள்ளையனுக்காக நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்காக நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காந்தி வந்து நம்மளுக்கு இந்த சுதந்திரத்த வாங்கி கொடுத்தாரு இந்த சுதந்திரம் இல்லைன்னா இன்னும் நம்ம அடிமை தான் இந்தமாதிரி கூட நம்மளால் பேச முடியாது ஒரு வந்து வரலாறுனா முன்னாடி வந்து பொன் வரலாறுக்குரிய விஷயம்னாலே இதுதான் சுகந்திரம் வந்து நம்மளுக்கு கிடச்சது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அந்த சுதந்திரம் இல்லைன்னா நம்ப வந்து இன்னுமே இருக்கணும் அந்த சுதந்திரம் வாங்கிக் கொடுத்து இறந்தாலுமே அவர் வந்து இன்னும் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டிருக்காரு அவர் வந்து காந்தி நேதாஜிலாம் இறந்தாலுமே இன்னும் நம்ம மனசில் வாழ்ந்துகிட்டிருக்காரு இந்த தருணம் வந்து எப்புடின்னா இந்தியாவின் வரலாறு என்னன்னு கேட்டால் இந்தியாவின் வரலாறே இவங்க தான் இவுளுங்களால் தான் உருவாச்சுனு அந்தமாதிரி சொல்லலை நான் ஆனால் இவங்க இல்லாமல் இருந்திருந்தா இந்தியா வந்து இன்னுமே கைக்கட்டி நின்றுருக்கற நாடாக தான் இருந்திருக்கும் வி இந்தியாவின் சுதந்திரம் சுதந்திரம் தான் ஒரு பெரிய விதிவிலக்காக இருக்குது பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் சுதந்திரம் தான் சுதந்திரம் இல்லைன்னா நம்ம நம்பளுக்கான சுதந்திரம் இல்லைன்னா நம்ப வந்து ஏன் இருக்கனுன்ட்டு தோணும் அந்த அளவுக்கு இருக்காமல் இருந்துட்டு தலைவர் வந்து இந்த காந்திஜின்கிற தலைவர் வந்து மகாத்மா காந்திங்கிறவரு நம்பளுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த சுதந்திரோன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டிருக்க முடியாது நீ சுதந்திரமா இருக்க முடியாது ஒருத் இன்னொருத்தனுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறது அவ்வளோ வலியாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நம்பளுக்கு வந்து க அந்த கஷ்டமே இல்லாமல் இப்போ நம்ப இருக்கோம்னால் கஷ்டம் இருக்குது இருந்தாலும் இன்னோருத்தனுக்கு நம்ம அடிமையாக இல்லை அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்கா அந்த இது இருக்குதுல அந் நம்ப ஸ்கில்லை வளர்த்துட்டு இப்போ வந்து நம்பளால் முன்னேற முடியும் அப்படின்னா அவனோலுக்கு நம்ம அடிமையாகவே இருந்திருப்போம் அந்த அடிமையாக இருக்கக்கூடாதுன் சொல்லிட்டு நம்பளுக்காக வந்து சுதந்திரம் வாங்கிக் கொடுத்ததுனால தான் காந்தி வந்து ஒரு பெருமைமிக்க தலைவராவும் இருக்கார் அவர் ஒரு விதிவிலக்காவும் இருக்கார் முன்னோர்கள் இப்போது உள்ள இளைஞர்களுக்கு அவரை பற்றி தெரியலைனாலும் முக்கியமான ஆள் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவரெலாம் ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டாக இருந்தவர் அவர் வந்து ஒரு பெருமைமிக்க தலைவர் அவர் வந்து தனது அவர் சாகும் போதுமே அவர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக் வந்து செத்துருக்கார் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்துருக்காரு படகோட்டியின் பையன் தான் அவர் அவர் வந்து சின்ன வயசுலையே நியூஸ் பேப்பரெலாம் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இருக்கார் அவர் வந்து ஒரு பெருமைக்குரியான விஷயோம் இதெலாம் அவர் வந்து அவரால் முடியுன்னு நெனச்சு அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆனார் அவர் ஒரு தலைவராக ஆயிருக்கார் அந்த அளவுக்கு அவர் பெருமையுள்ளவராக இருக்கார் அதனால தான் வந்து யாருமே வந்து வரலாறை வந்து இந்தியாவின் வரலாறுன்னு கேட்டாங்கன்னால் இந்த மாதிரி தலைவர்களால் அது வந்து இன்னும் திருப்தி அடைஞ்சுக்கிட்ருக்கு